ஹலோ மேம் மேம் இது எங்களுக்கு ஒரு ஒன் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு கொடைக்கானல் போகிறத்துக்கு நீங்கள் டூரிஸ்ட்டு கைடுனு சொன்னாங்க அதுதான் அதைப் பற்றின டீட்டெய்ல்ஸ் கேட்கலானு கால் பண்ணிணோம் மேம் தனியாக தான் மேம் ஒரு எட்டு பேர் கிட்டே போகிறோம்

எங்களுக்கு வேன் வேன் மாதிரி தான் மேம் வேணும் ஒரு எட்டு பேர்கிட்டே இருப்போம் மேம் சரிங்க மேம் அதைப் பற்றின டீட்டெய்ல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே மேம் சரிங்க மேம் ஆ எல்லா ப்ளேஸையும் நீங்கள் சுற்றி காட்டிடுவிங்களா இல்லை ஆ சரிங்க மேம் அதுக்கு நீங்கள் தனியாக ஆள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா ஆ சரிங்க மேம் ஒரு ஒன் வீக் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் டேட்டு நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் அவங்க டீட்டெய்ல்ஸ் எல்லாத்தையும் தஸ்லீமா மேம்

ஆ ஓகே மேம் உங்கள் டீட்டெய்ல்ஸ் எல்லாத்திலேயும் எனக்கு வாட்ஸப்புக்கு சென்ட் பண்ணி வைங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் நன்றி